ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆமாங்கம்மா ஆ படிக்கிறாங்க டீச்சர் ம் நானே இங்கே ம் இங்கே நாலு மணிக்கி தான் மேம் எழுப்பி விட்றேன் படிக்கிறான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க நானும் நாலு மணிக்கி எழுப்பிவுட்டு படிக்க வைக்கிறேன் ம்ம் அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் மேக்ஸும் இங்கிலீஷும் வர்லை அப்படின்னான் நீங்கள் ம் ம் நானும் இங்கே நாலு மணிக்கி எழுப்பி விட்றேன் மேம் செல்லெல்லாம் கொடுக்கறது இல்லை நல்லா தான் படிக்கிறான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக படிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நானும் வீட்லையும் கண்டீஷன் பண்ணிக்கிறேன் ம் சரி நான் பார்த்துக்குறேன் ஆ சரி ம் சரிங்க ஆ சரிங்க நானும் படிக்க வைக்கிறேன் நீங்களும் இந்த இங்கிலீஷும் இந்த மேக்ஸு டீச்சர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க நானும் ஸ்கூல் வரேங்க நான் வந்து ஆ ம் ம் நான் கேட்க சொல்கிறேன் டீச்சர் நான் நானும் வரேன் இந்த ஸ்கூல் வந்து அந்த மேக்ஸு டீச்சர்கிட்டையும் இங்கிலீஷ் டீச்சர்கிட்டையும் கொஞ்சம் பேசிவிட்டு வரேன் ஏனால் அந்த சப்ஜெக்ட் தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு இங்கே படிக்க மாட்டேங்கிறான் ஓகே தேங்க்ஸ்